ம் ஹலோ ம் ஆமாம் மேம் சொல்லுங்கள் மேம் ஆ சொல்லுங்க மேம் பார்த்தேன் மேம் ஆமாம் கொஞ்சம் கம் மேக்ஸ் கம்மியாகதான் வாங்கியிருந்தான் சொல்லுங்கள் மேம் மேம் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமா எப்படி மேம் இல்லை உங்கயோ உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு மட்டுமா எப்படி மேம் இப்போது எல்லா சப்ஜெக்ட்டுக்குன்னா எவ்வளோ மேம் ஃபீஸ்ஸு மேம் டைமிங் எப்படி மேம் எப்படி மேம் ஸ்கூல் முடிஞ்சவொடனே அதோடையே ஆட் ஆகிருமா மேம் மேம் இப்போ ஆல்ரெடி அவன் வந்து ஆட்டோவிலதான் ரிட்டர்ன் வரான் பார்த்துக்கோங்க இப்போது ஒன் அவர் லேட்டுன்னா அவனுக்கு நான் தனியாக அதுக்குன்னு இது பண்ணணும் சரி மேம் இப்போது ஆ டியூசனில் எல்லோருமே சேர்ந்திருகாங்களா மேம் உங்க கிளாஸில் மேம் அப்போது ஃபீஸ் எவ்வளோ வருது மேம் இது வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கா இல்லைனா ஃபைவ் சப்ஜெக்ட் சேர்த்தா மேம் பைவ் சப்ஜெக்ட்டு சரி மேம் ஓகே மேம் இது அப்போது பையன் வீட்டில் ஒழுங்காக அதிகமாக படிக்கவும் மாட்டேக்கறான் கேட்டால் நான் மேம்கிட்ட அங்கே படிக்கிறேன் அங்கே கேளுங்கள் அங்கே கேளுங்கன்னே சொல்கிறான்

மேம் அவன் ஆல்ரெடி வீட்டிலயே அதே மாதிரிதான் ஸ்போர்ட்ஸ் இதில் கொஞ்சம் நல்லா இண்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணதான் செய்கிறான் அதுக்கு எப்படி மேம் அந்த ஒவ்வொரு கோர்ஸுக்கும் தனியாக ஃபீஸா இல்லை எப்படி மேம் மேம் அது மேம் இல்லை மேம் இந்த லாஸ்ட் வீக் பையன் என்ட்ட சொல்லியிருந்தான் எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருந்துச்சு காணாக்குறைக்கி கம்பெனிஸில் அதிகமாக லீவ் தரமாட்டேன்னுட்டாங்க நான் ரெண்டு நாள் கழிச்சு வரலாம்னு பார்த்தேன் எனக்கு வேறு கொஞ்சம் உடம்பு சரியில்லை பார்த்துக்கோங்க அதனால் டாக்டர்ஸ் சைடு டேக் ரெஸ்டுன்றமாரினால கொஞ்சம் வரமுடியிலை மேம் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வரேன் மேம் ஆ கண்டிப்பாக வரேன் மேம் ஓகே மேம் ஓகே மேம் தேங்க் யூ மேம்